என்னோட மாநிலத்தில் கொண்டாடப்படுவது முக்கியமாக மத விழாக்கள் அல்லது மத விழாக்கள் இல்லை தீபாவளி பொங்கல் ஸோ அது பேசிக்காக எல்லாமே பண்றதாக அந்த பண்டிகையை வந்து ஸோ அவ்ளோ தான் நான் அதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன் இப்போ தீவாளின்னு வந்தால் சில ஸ்வீட்ஸ் அது இந்த அந்த நல்லா கொஞ்சம் நல்லாருக்கும் வீட்டில ஸ்வீட் செய்வாங்க ஸோ அது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் அதுன்னா ஜாலியாக நம்ம எல்லாம் ட்ரடிஷ்னல் ட்ரஸில் லுக்காக ஃபேராக பட் நல்லாருக்கும் அந்த மாரி எல்லார் வீட்லையும் அன்னைக்கு பொங்கல் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்ப பிடிக்கும்